நான் காலையில் எழுஞ்ச்சோனே குத்து சாங்கை தான் கேட்பேன் அதுவும் குத்து சாங்க்னால் இந்த மன்னார் குடி மணமணக்க அந்த சாங் ரொம்ப பிடிக்கும் அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் வேலை செய்யக்குள்ளேலாம் வந்து இனிமையான மெலோடி சாங்ஸ் தான் நான் கேட்பேன் அதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் எனக்கு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுனா கொஞ்சம் சேடான சாங்கெலாம் கேட்பேன் அந்த டேவிட்னுன்னு ஒரு படம் இருக்கும் அதில் வந்து ஒரு சாங் இருக்குது அது கேட்பேன் அதுக்கு அப்புறோம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த அஞ்சான் படத்தில் வந்து காதல் ஆசை யாரை விட்டதோ அந்த சாங் பிடிக்கும் அப்புறோம் வந்து பூக்களெல்லாம் பூக்குதே அந்த பா அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்புறோம் வந்து நல்லா மெலோடி சாங்கெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறோம் குத்து சாங் வந்து எனக்கு ஒரு குத்து சாங் மெலோடி சாங்குனால் இல்லைன்னா குத்து சாங்கு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி குத்து சாங்கு தான் கேட்பேன் அப்புறோம் வந்து வேறு என்ன பிடிக்கும் சாங்கில் வந்து அந்த ஏழாம் அறிவில் இன்னும் என்ன தோழா அது வந்து ஒரு மோட்டிவேஷ்னல்லாக எனக்கு இன்னும் வச்சு வச்சுருப்பேன் அதுக்கப்புறோம் வந்து சவுண்டு